எங்கள் மாவட்டம் வந்து தர்மபுரி மாவட்டம் இப்போ தமிழ்நாடுனு எடுத்துக்கிட்டால் பதினாலு கடலோர மாவட்டங்கள் இருக்குது தர்மபுரி வந்து கொஞ்சம் வட வடக்கு நோக்கி கொஞ்சம் சென்டரில் மத்திய மத்தியத்தில் இருக்கிறனால எங்களை வந்து இந்த கடலோர மாவட்டங்கள் தண்ணீரினால பெரிசா எந்த இயற்கை சீற்றமும் நாங்கள் பார்க்கல அதே மாதிரி பூகம்பமும் வரல காற்றினாலுமே எதுவுமே நாங்கள் பாதிக்கப்படலை பெரிசா தொழிற்சாலைகளும் இங்கே கம்மி தான் அதனால் தொழிற்சாலை பாதிப்பும் எதுவுமே இல்ல இயற்கை சீற்றம் அப்படினும் போது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ இருந்து பஞ்சம் வறட்சி இருக்குது ஆனால் இயற்கை சீற்றம் அப்படினு எதுவுமே இல்லை அதனால எங்கள் தர்மபுரி மாவட்டம் வந்து வந்தால் வந்து எரிமலை வர வாய்ப்புகள் உள்ளது எ எதிர்காலத்தில் ஆனால் ஏன்னால் தர்மபுரியை சுற்றி வந்து கனிம வளங்கள் நிறைந்த நிறைய மலைகள் இருக்குது அதனால இயற்கை சீற்றத்தினால இதுவரைக்கும் தர்மபுரி பாதிப்பு அடையலை நிறைய பஞ்சங்கள் வரும் போது கூட தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து தர்மபுரி டிஸ்டிகில் அந்த ரேஷன் கார்டு மூலயமா ஒரு வேளை சாப்பாடாவது போட்டிருக்காங்க ஒரு மூணு நாள் கூட சாப்பாடு இல்லாமல் இருந்து வறட்சியை கூட தர்மபுரி மாவட்டம் பெரிசா இல்லை இன்கமில் கம்மியாக இருந்தால் கூட வறட்சி இயற்கை சீற்றம் இதனாலெலாம் பாதிக்கப்படாத ஒரு வரம் மிக்க ஒரு மாவட்டமாக தான் தர்மபுரி மாவட்டத்தை பார்க்குறேன்